கல்பனா சாவ்லா முதன் முதலில் விண்வெளியில கால் வைத்தவங்க அவங்க தான் அவங்க வந்து மார்ச் பதினேழு ஆயிரத் தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டில் பிறந்துருக்காங்க இவங்களோட ஸ்பேஸ் இவ்வளோ ஸ்பேஸில் அந்த விண்வெளி இதுவை கண்டுபிடிச்சுருக்காங்கன்னா செவன் டூ நைன்னு ஸ்பேஸஸ்ல கண்டுபிடிச்சுருக்காங்க அவங்க வந்து இப்போ இறந்து போனதுக்கப்புறம் அவங்களோட உருவத்தில் ஒரு துளி சாம்பல் கூடு கிடைக்கவே ராகேஷ் ஷர்மாவை பற்றி சொல்லணுன்னா அவங்க வந்து அவரும் ராணுவ வீரர் என்று சொல்லுவாங்க அவரும் விண்வெளியில கால் வைத்திருக்கார் அவரு பிறந்த தேதி அப்படி என்னென்னா பதிமூணு ஆயிரத் தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்துருக்காரு